தண்ணீரை காய்ச்சி வடிகட்டி சுத்திகரித்து அதை அதனை தான் நாங்கள் குடிப்பதற்கு பயன்படுத்துகிறோம் இதில் வந்து இந்த தண்ணீரை கிணற்று நீரை வடிகுழாய் அடிகுழாய் நீரை பாத்திரத்தில் எடுத்து அதை வந்து சூடு செய்து நல்லா கொதிக்க வைத்து சூடு செய்து அதனை வடிகட்டி மண்பானையிலிருந்து அதை வடிகட்டி அதை ஒரு பாத்திரத்தில் வைத்துக்கொண்டு அதில் உயரமான நீளமான ஒரு கரண்டியைக் கொண்டு அந்தத் தண்ணீரை வந்து சுத்தம் அசுத்தம் ஏற்படாமல் எடுத்து நம்முடைய தண்ணி குடிக்கிற அந்த ஒரு ஜக்கில் நாங்கள் வச்சுக்குறோம் அதுலிருந்துதான் எடுத்து தண்ணியை குடிக்கிறோம் அதனால் எந்த விதமான அழுக்குப்படறதுக்கோ கலக்கறதுக்கோ வந்து வாய்ப்பு இல்லை அப்போ சுத்தமான குடித்தண்ணீரை குடிப்பதன் மூலயமாக நிறைய நோய்களிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள முடியும் சுடுதண்ணி குடிப்பதன் மூலயமாக எந்த நோயும் நம்மளிடம் வராமல் பாதுகாத்துக்கொள்ள முடியும் அதேப்போல் நீரில் இருக்கிற அத்தனை சுவையும் அதனுடைய உடைய கலோரிஸும் நம்பளால் வந்து நம்ம உடம்புக்குள்ள பெருக்க முடியும் நீர் இல்லைன்னா வந்து உடம்புல வந்து நீர் சத்து இல்லைன்னா எதுவும் இல்லை அதனால் நம்ம குடிக்கிற ஒரு தண்ணீரை சுத்தமான தண்ணீராக நம்ம வந்து வச்சுக்கிட்டு அதைப் பயன்படுத்துறதுக்கு முடியும்